இந்தியாவில் இருக்க அரசியல் அதுக்கு அப்புறம் அரசியல் கட்சிகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் இந்தியாவில் எனக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க நம்மளுடைய செக்கியூரிட்டி ஃபோர்சஸ் அதாவது மிலிட்ரி ஆர்மி மிலிட்ரினு பார்த்தீங்கன்னா ஆர்மி அதுக்கு அப்புறம் நேவி ஆர் ஃபோஸ் இருக்குது இதில் ஆர்மி வந்து லேன்லேயும் நேவி வந்து கடற்படை மூலிமா கடல்லேயும் ஆர் ஃபோஸ் வந்து வானத்துலேயும் இது பண்ணுறாங்க நம்மளுக்கு யாராவது எனிமிஸ் வந்தாங்கன்னால் நம்மக் கிட்டே வந்து நிறையவே இப்போ வந்து இருக்குது இதை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துக்கலாம் இந்தியாவை இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து நிறையவே வளர்ந்து இருக்குது இப்போ டெக்னாலஜிஸெலாம் சொல்ல போனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து ரொம்பவே வளர்ந்துருக்கு இன்றைக்கு வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்களாவது படித்தவங்க இருக்காங்க எப்படி சொல்லணும்னா லிட்ரேசி ரேடெலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போது வந்து ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் கேர்ள் சைல்யுடைய லிட்ரேசி ரேட் வந்து கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர ரொம்பெலாம் இன்க்ரீஸ் ஆகலை அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு லி லிட்ரேசி ரே ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அன்எம்பிளாய்மெண்ட்டும் ரெடியூஸ் ஆனால் நல்லா இருக்கும் எம்பிளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ தான் எல்லாேரும் நல்லா இருக்க முடியும்